இன்றைக்கி தொழில் நுட்பத்தோடய வளர்ச்சி எப்படின்னா மக்கள் தொகைக்கு தகுந்தது பல் வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் ஒரு கைத்தறி நெசவு தொழிலாளி கைத்தறி தொழிலில் ஒரு சேலை உற்பத்தி பண்ண ஒரு ரெண்டு நாள் ஆகும் இப்போ அந்த சேலை வந்து நான் பட்டு சேலை நெய்கிறதுனால அதுக்கு மதிப்பு அதிகம் அதே வந்து சிகோ காட்டனுங்கிற கோராசேலையில் உற்பத்தி பண்ணனுன்னா கைத்தறியில் உற்பத்தி பண்ணுறப்ப என்ன ஆகுனா அதுக்கு தட்டுப்பாடு அதாவது வந்து உற்பத்தி குறைவாகி விலை அதிகமாகும் அதனால் அதுக்கு விசைத்தறிகள் மூலமாக கொண்டு வந்ததுனால் கொஞ்சம் உற்பத்தி அதிகமாகி விலை கொறஞ்சிருக்கு அதனால் எல்லாருக்கும் அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இப்போ மிக்ஸி கிரைண்டர்னு ஏகப்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிறனால தான் சாதாரணமாக ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு லேடிஸ் வந்து ஒரு சமையல் பண்ணனும்னா ஒரு வேலைக்கு போக வேண்டியை சூழ்நிலையும் இருக்கிறனால அவங்ளுக்கு அதெலாம் இருக்கிறனால தான் வேகமாக சமையலெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு புருசனை வேலைக்கு அனுப்பிட்டு அவங்களும் வேலைக்கு போகிறாங்க அந்த வளர்ச்சி இல்லைன்னா அவங்க ஆட்டுக்கலில் ஆட்டி ஒரு சட்னியோ சாம்பாரோ வைக்கணுன்னா அவங்களுக்கு அதிலயே வந்து அரை நாள் போன மாதிரி ஆகிரும் அதனால் அவங்க வேலைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் ஒரு நாலு பேரோடய வேலையை ஒரு ஆள் பார்க்குற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லுவேன் இது நல்ல வளர்ச்சி தான்